இப்போ நான் இருக்கிற பகுதியில வந்துவிட்டு காரு ட்ரெயின்னு பஸ்ஸு பைக் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு இப்போ வந்துவிட்டு நான் சிவகங்கையில இருந்து கோயம்புத்தூர் போகணும் அப்புன்னா ஆயிரத்து அறநூறு ஆயிரத்து ஏழ்நூறுன்னு சொல்லிட்டு செலவு ஆகும் ஆனால் இதுவே நான் ஒரு ட்ரெயினில் போனே அப்பிடின்னா அது அந்த ட்ரெயின் பஸ்ஸை காட்டிலும் ட்ரெயினோட செலவு வந்துவிட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் டிக்கெட்ஸ்க்கு வந்துவிட்டு இது என்ன இதுவே வந்துவிட்டு நான் சிவகங்கையில இருந்து பக்கத்தில் இருக்கிற எங்கேயாச்சி ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா வாடகை கார்ருக்கு அது மூலமாக நான் டிராவல் பண்ணிக்கலாம் இல்லை நம்மக்கிட்டே காரு ஆட்டோ பைக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் நம்மள்கிட்ட வெஹிகல்ஸ் இருக்கனால நமக்கு வந்துவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு வந்துவிட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட்க்கு போ போயிவிட்டு வரதுக்கு